எனக்கு வந்து ரொம்ப தூரம் பைக்கிங் போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது வந்து ஒரு தனி ஃபீல் கொடுக்கும் நான் வந்து முந்நூறு கிலோமீட்ரு நானுறு கிலோமீட்ரு முந்நூறு டு நானுறு கிலோமீட்ரு தூரம் வரையும் நான் பைக்கில் போய்ருக்கேன் அது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது ஒரு தனியாக ஃபீல் கொடுக்கும் பைக்கில் தனியாக போகும்போது நமக்கு பிடிச்ச இடத்துலலாம் பைக்கை நிப்பாட்டிட்டு இறங்கி பார்த்துட்டு போகலாம் ஆனால் இதே பேருந்திலலாம் போனால் நம்மளால் இந்தமாதிரி இறங்கி நிப்பாட்டி பொறுமையாகலாம் பார்த்துட்டு போக முடியாது பைக்கில் ரொம்ப தூரம் போகும்போது நிறையா இடத்துலலாம் ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் வந்து இது ஜூஸு அந்தமாதிரி நிறையா குடிச்சுட்டுலாம் போகலாம் இறங்கி இந்தமாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும் நான் வந்து சின்னப் பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பாக்கூடலாம் இந்தமாதிரி முந்நூறு கிலோமீட்ரு நானூறு கிலோமீட்ருலாம் பைக்கில் நல்லா ட்ராவல் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நானும் எங்கள் அப்பாவும் போவோம் போகிறப்ப இடையில் தூக்கம்லாம் வந்துச்சுன்னா பைக்கை நிப்பாட்டி போட்டுட்டு இந்தமாதிரி ஒரு மரத்து நெழல்லலாம் படுத்து தூங்கிட்டு திரும்ப பைக்கை எடுத்துட்டு போவோம் நல்லா ஜாலியாக இருக்கும் எங்கள் வீட்லேருந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு நாங்கள் பைக்கில் போகும்போது எங்கள் வீட்டுலேருந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்து ஒரு நானூறு கிலோமீட்ரு அப்போ வந்து நானும் எங்கள் அப்பாவும் பைக்கில் போவோம் அப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கும் போகிறப்ப எங்கள் அப்பா கூட நல்லா பைக்கில் கதை பேசிட்டே போகிறது இன்னும் ஜாலியாக இருக்கும் அந்தமாதிரி நான் நிறையா பேசிக்கிட்டே போகிறதுனால எங்கள் அப்பாவுக்கு பைக்கில் போகிறப்ப தூக்கம் வராது அதனால நல்லா ஜாலியாக ரொம்ப தூரம் ஓட்டமுடியும் அதேமாதிரி தூக்கம் வந்தாலும் நாங்கள் இறங்கி மரத்து நெழல்ல தூங்கிட்டு திரும்ப போகிறப்ப இந்தமாதிரி கடையிலலாம் நிறையா சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்டு போவோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நான்வெஜ்லாம் நானும் எங்கள் அப்பாவும் நல்லா சாப்பிட்டு போவோம் பைக்கில் போகிறப்ப அது இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் ஒருவாட்டி நல்லா பைக்கில் லாங் ட்ராவல் போய்ட்ருக்கும்போது திடீர்னு மழை வந்துடுச்சி மழை வந்தோடனே அதுக்கப்புறம் ஒரு கடையில் நின்னுட்டு அங்கே வந்து அப்போது வந்து டீக்கடை அந்த டீக்கடையில் டீ நல்லா சூடாக குடிச்சுட்டு மழைக்கி இதமாக அதோட திரும்ப நாங்கள் பைக்லேயே நானும் எங்கள் அப்பாவும் போய்கிட்டுருந்தோம் அந்தமாதிரி ஜாலியாக இருக்கும் நான் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா கூட மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நான் பைக்கில் போய்ருக்கேன் இங்கேயிருந்து ஒருவாட்டி நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பைக்குலேயே போனோம் இது நான் ஒரு ஃபால்ஸுக்கு போனோம் அது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்ரு இருக்கும் நல்லா ஜாலியாக இருந்தது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் நான் கொஞ்சம் தூரம் பைக் ஓட்டுவேன் அவன் கொஞ்சம் தூரம் பைக் ஓட்டுவான் அது நல்லா ஜாலியாக இருக்கும் திரும்ப அங்கே போய்ட்டு ஃபால்ஸில் குளிச்சுட்டு திரும்ப மறுபடியும் வந்தோம் அந்தமாதிரி பைக்கில் ரொம்ப தூரம் போகும்போது எங்களுக்கு என்னென்னா பேக் பெயின்லாம் ஆனால் பயங்கரமாக வரும் ஒடம்பு முதுகுவலி கழுத்து வலி இதெல்லாம் பயங்கரமாக வரும் ஆனாலும் நாங்கள் மாற்றி மாற்றி ஓட்டிக்கிருவோம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப நாங்கள் பைக்கில் போவோம் இந்தமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்தமாதிரி எங்கள் அப்பா கூடலாம் எனக்கு பைக்கில் போகும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது ஒரு நல்லா தனி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அந்தமாதிரி பைக்கில் நானே அதிகமாக எனக்கு மத்தவங்க பைக் ஓட்டுறத விட நான் ஓட்டினா எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும்